திருவாரூர் மாவட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய நீர் ஆதாரங்கள் இருக்குது நீர் ஆதாரங்கள் அப்படின்னா இங்கே வந்து விவசாயம் தான் விவசாயத்துக்கு ஏற்ப நீர் ஆறாக இருக்கட்டும் ஏரியாக இருக்கட்டும் குளங்களாக இருக்கட்டும் குட்டைகளாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து இங்கே சுற்றி இருந்துகிட்டு தான் இருக்குது இதில் வந்து என்ன சவால்களை வந்து அந்த மாவட்டம் சந்திக்குது அப்படின்னாக்கா அந்த வெயில் காலங்களில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி வந்து எ எடுக்காது போர் பைப் போர்செட்டுகளில் வந்து தண்ணி வந்து எடுக்காது ஏன்னால் மழைக் காலங்களில் தண்ணீரை சேகரிக்காததும் ஒரு காரணமாக நான் வந்து சொல்ல முடியும் அப்புறம் வந்து இந்த சு சுகாதாரத்தில் வந்து மாற்றங்கள் முன்னெல்லாம் வந்து அந்தளவுக்கு எதையும் பெரிசா கவனிக்க மாட்டாங்க இருந்தாலும் இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலையில வந்து எல்லாமே வந்து கவனிச்சு கவனிச்சு பண்ணுறாங்க தினமும் வந்து குப்பைகளை தினமும் வந்து வாங்குறதாக இருக்கட்டும் அல்லது வந்து மரம் செடி செ கொடிகளை வந்து கொடிகளை வந்து பாதுகாக்கிறதா இருக்கட்டும் தோட்டம் அமைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து தனி மனிதனாக இருந்து நடத்துறதை விட அரசாங்கமே எல்லாத்துக்கும் வந்து உதவி செய்யறதா இருக்குது அதனாலே இப்போது வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துக்குறத்துக்காகவே அதாவது தூய்மை பணியாளர்களளைவந்து அரசு வந்து நியமிச்சுருக்கு நியமிச்சுருக்கு இருந்தால் நியமிச்சிருக்கு அவங்கதான் எல்லாத்தையுமே வந்து தூய்மையாக வைச்சிக்கிறாங்க அது இருந்தாலும் கூட தண்ணியை வந்து சேகரிக்கிற விஷயத்துல வந்து கொஞ்சம் அக்கறை காட்டினா நல்லா இருக்கும் ஏன் அப்படினாக்கா மழைக் காலங்களில் வந்து தண்ணீரை சேகரிக்காமல் வெயில் காலங்களில் வந்து அப்டேயே வறண்டு போய்விடுது மேலேத் தண்ணி எடுக்க மாட்டேங்குது பயிரோடய விளைச்சல் வந்து அந்த நேரத்தில் வந்து கருகிப் போய்விடுது அதிகமாக மழைப் பேஞ்சா என்ன ஆயிடுதுன்னாக்கா பயிர்கள் வந்து நீரில் மூழ்கி சேதமாயிடுது அதுவே அதிகமான வெயில் அடிச்சுச்சின்னா ப பயிர்கள் வந்து கருகிப் போயிடுது இது வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சினையாவே தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன்